இப்போது ஸ்கூல் டைம் அப்போலாம் டீச்சர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு என்ன எய்ம்மு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அப்போலாம் சின்ன வயதுல எதுவும் தெரியாமல் டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட்செட்டில் சும்மா பேசிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு டீச்சர்ஸ்கிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தோம் இப்போ எங்களுக்கு மெச்சூரிட்டி ஆக ஆக ஓ இந்த ஜாப்னால் இந்த இந்த வேல்யூ இது இந்த வேலைக்கு போனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் நாங்கள் போய்டிருந்தோம் அப்போது இப்போது எனக்கு மெச்சூரிட்டி ஆன டைமில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்பங்கிற ஒரு எய்ம் எங்களுக்கு இருந்தது கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா ம் ஓகே ஃபஸ்ட்டு சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இம்ப்ரூமெண்ட் ஆக ஆக கவர்மெண்ட் ஜாபில் சேலரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எங்களோடய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகலாம் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் ஏழையா இருக்கறவிங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் வேணாம் கொஞ்சமாக கொஞ்சமாகவே பணம் அப்படிங்கிற ஒரு காலக்கட்டாயம் இந்த டைம் வந்துருச்சு பணம் பணம் தான் இப்போ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெலமை இந்த இப்போது வந்துருச்சு அதனால ஓகே கவர்மெண்ட் ஜாப்புனால் இவங்க எங்கள் வீட்டில் பக்கத்தில் கூட போய்ட்டிருந்தாங்க கொஞ்சம் இப்போ போனது இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு இருந்தது விட இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி ரொம்பவே டெவலப் ஆகிட்டாங்க அது ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு எனக்கு ஆசை ஏதாருந்தாலும் ஓகே மொத்தத்தில் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு இதில் எய்ம் பண்ணி போய்கிட்டிருக்கோம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா சேலரி நல்ல சேலரியாக கிடைக்கும் இப்போது இப்போ வருஷம் ஆக ஆக சேலரியும் ஜாஸ்தி பண்ணுவாங்க அப்புறம் அதுலருந்து காசு நம்பளுக்கு வரது இது எல்லாமே கொஞ்சம் நல்ல நல்ல நிலமைக்கு வரலாம் கவர்மெண்ட் ஜாப் போகும்போது இப்போது இந்த மாதிரி என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னால் நம்ப காலரை தூக்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு ஒரு ஒரு நல்ல நிலமைக்கு வரணும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரணும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் ஆ பரவாயில்ல அந்த பெண்ணு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காள் அப்படிங்கிற ஒரு சொல் அப்படி நம்பளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலமைக்கி நம்ப வரணுங்கிற ஒரு ஆசை தான் வேறு எதுவுமே இல்லை லைஃபில் நல்ல செட்டில் ஆகணும்னால் கவர்மெண்ட் ஜாப் ஓகே அப்படிங்கிற ஒரு இதில் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தோணுச்சு அதனால் எனக்கு கா என்னோடைய எய்ம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ஆசை அவ்வளோ தான்